பாரம்பரிய போக்குவரத்து முறையினால் அந்த காலத்தில் வந்து நடந்துதான் போவாங்க எங்கள் அம்மாயி சொல்லுவாங்க எங்கள் தாத்தா எங்கள் ஊரில் இருந்து திருச்சி திருவானை காவேரிக்கு வந்து நடந்து வரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து நடந்து போய்விட்டுதான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்புறம் என்னாச்சு அப்படினா அதுவந்து மாட்டுவண்டி ஆச்சு மாட்டுவண்டியில் போய்ட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்னாச்சு சைக்கிள் வாங்கினாங்க இப்போ வண்டி டூ வீலர் டூ வீலர் வாங்கி அதிகமாக வந்து போக்குவரத்து பொதுப் போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கார்லேயும் போகிறவுங்க இருக்கிறாங்க ஆனால் வந்து இப்போ வந்து அதிகமாக பெருகி போயிருக்கிறது என்ன அப்படினா ட்ராபிக் ஜாம் ட்ராபிக் ஜாம்னால் இந்த போ போக்குவரத்தில்தான் அதிகமான அளவு மாசு அடைகிறது வந்து போக்குவரத்தால் எல்லாேரும் முன்னே வந்து மொத்தமாக பஸ்சில் போய்விட்டு இருந்தவங்களெலாம் இப்போ ஆள் ஆளுக்கு வண்டியில் போகிறப்ப எல்லா காற்றும் சேர்ந்து வந்து காற்றை தான் மாசுப்படுத்துது பேசமா நடந்தே போயிடலாம் மாட்டு வண்டியிலே போயிடலாம் மாட்டு வண்டியெலாம் திருப்பி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவேன் சில சமயம் ப பழைய மாதிரியே இருந்துச்சுனால் எப்படி இருக்கும் வளர்ச்சி இருக்க வேண்டியதுதான் வளர்ச்சி இருக்க அது அது நல்லமா நல்ல விதமாக இருந்துட்டால் பிரச்சின கிடையாது ஒரு இயற்கை காலநிலையவே மாற்றி சிதைத்து நம்மளோட வளர்ச்சி வந்து வளர்ந்தும் வளர்ந்திரு வளர்ந்துவிட்டோனு சொல்ல நல்லாயிருக்கு ஆனால் அந்த வளர்ச்சியால் நமக்கு பிரயோஜனம் வந்து கஷ்டத்தை தானே பார்க்குறோம் எவ்வளோ பேர் வந்து கா மா மாசை காற்று மாசால் வண்டி பெருகி போனதுனால அதிகமான போக்குவரத்துனால் இந்த ரோட்டோரத்தில் கடையில் உக்காந்த பூக்கடை போடுறவுங்க தள்ளுவண்டி கடைக்காரவங்கலாம் அந்த புகைய சுவாசிச்சு சுவாசிச்சு சுவாசிச்சு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஆட்டோமெடிக்காக ஆஸ்பத்திரியில் போய் படுத்துகிறாங்க ஏன்னால் அவங்க வாழ்வு ஃபுல்லாக இந்த காற்று போய் அடைச்சி அடைச்சி அவங்க வந்து வீணாக்கிடுது மாற்றம் நல்லா இருக்குது ஆனால் இது ரொம்ப மாறி ரொம்ப வளர்ந்துட்டோமோ ரொம்ப பொது பொது போக்குவரத்து பயன்படுத்தாமல் ஆள் ஆளுக்கு வண்டியில் போகிறாங்க அப்படிங்கிறப்ப சங்கடமாகதான் இருக்குது மாட்டுவண்டியெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் திரும்பி அந்த நிலைமை மாட்டு வண்டி இந்த குதிரை வண்டி ரிக்ஷா இதெலாம் வந்து நல்லாதான் இருக்கும் ஆரம்பத்தில் வந்து மனிதர்கள் வந்து ஓ மனிதர்கள் வந்து தள்ளிக்கிட்டு ரிக்ஷானால் தள்ளுவண்டி மனிதர்களை உக்கார வச்சு தள்ளிக்கிட்டு கூட போயிருக்காங்கனு நான் படிச்சிருக்கிறேன் இப்போ தள்ளிக்கிட்டு போகிறப்ப அவங்ளோட வெயிட்டை பேலண்ஸ் பண்ண முடியாமல்தான் வந்து இந்த மாடு வந்துச்சு மாட்டுக்கு அப்புறந்தான் குதிரை வந்திச்சுனு சொல்லி சொல்லுவாங்க அதெலாம் திரும்பி வந்தால் நல்லா மனிதர்கள சுமக்க வேண்டாம் ஆனால் மாடு குதிரை இதெலாம் சுமந்துக்கிட்டு போனால் நல்லாதானே இருக்கும்